எங்கள் ஊரில் கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலை இந்த மாதிரி ஒரு கலைகளை நடத்துவதற்கு ஒரு சங்கம் உள்ளது அந்த சங்கத்தில் கலைகளுக்கு முக் முக்கியத்துவம் குறித்து அந்த கலையை ஒரு அரசாங்கமே மேற்கொண்டு நடத்து மா நடத்து நடத்துவதற்கு அரசாங்கம் அங்கீகாரம் கொ டுத்துருக்காங்க சில கலைகளுக்கு கைவினைக் கலைஞர்கள் ஆதரவு அதே மாதிரி கலைக்கு க கலைக்கு பேர்பட்டுப் போன கலைஞர்கள் ஓவியர்கள் ஓவியத்தை ஓவியம் வரையும் அந்த வர்ணக் கலையைக் கற்று கற்றுக்கொள்வதும் அது மிகப்பெரிய ஒரு கலையாகும் அந்த கலைகளைக்கு அந்த கலைகளை எந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அந்தளவுக்கு அது மேன்மேலும் அவர்களை ஊக்குவிக்குமாறு ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்களுடைய கைவினை கலைகளும் உயரும் அதற்கான கடன்களும் மானியங்கள் நிதி அதிக அளவில் அரசாங்கமிடம் இருந்தும் மற்ற சங்கங்கள் சங்கத்தில் இருந்தும் ஊக்குவிக்கும் பொருட்டு சில போட்டிகள் நடத்து நடத்துகின்றோம் அதாவது ஒரு ஒரு முக்கிய திருவிழா திருவிழாக்கள் அந்த மா அந்த சமயத்தில் அந்த ஊர்கள் உள்ள சி சிறு பிள்ளைகள் எ எல்லோரையும் கா அழைத்து அவுங் அவர்களுக்கு ஒரு போட்டி ஒன்று நடத்தி அந்த கலையும் கலை யாரெல்லாம் கலை மீ யாரெல்லாம் கலைகள் செய்ய கலைக கைவினைப் பொருட்கள் செய்வீங்களோ அவங்க வந்து பண்ணலாம் அடுத்து வந்து ஒ நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் வரையிறீங்கள்லை ஒரு ஓவியம் வரையும் ஒரு திறமை உண்டு அந்த ஓவியத்தை வரைவதற்கான ஒரு போட்டி நடத்தி அதில் ஆகும் மாணவர்களுடைய ஊக்கத்தை அதிகரித்து அதன் மூலயமாக நிதி திரட்டி அதை அதுக்கு அங்கீகாரம் பெட் கொடுத்து அந்த ஓவியத் தேவைப்படும் சிலை அந்த கலையை வா வகைப்படுத்தி இ சமூகத்திற்கு எந்தெந்த வகையான ஓவியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என்ற எண்ணத்தில் பிரித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு அர்த்தத்தைக் குறிக்கும் வகையில் ஓவியம் இருக்கும்